சமையல் அப்படிங்கிறது வந்து பெண்கள் மட்டும்தான் செய்கிற வேலை அப்படினா கிடையவே கிடையாது ஆண்களும் சமைக்கலாம் பெண்களை விடவே ஆண்கள் நிறைய பேர் நல்லா சமைக்கிறதை பார்த்துருக்கேன் இப்போ எங்கள் வீட்டெலலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பண்ணுற உப்புமா அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவர் என்ன மாதிரி பண்ணுறாருனே தெரியாது அவர் பண்ணுற உப்புமா வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அவர் ஒரு சில விஷயங்கள் இந்த டீ வச்சு கொடுப்பாரு அதுவும் ரொம்பவே பிடிக்கும் பெண்கள் மட்டும் தான் செய்கிற வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கிடையாது ஆண்களும் செய்யலாம் ஆண்கள் வந்து அந்த ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிவிடுறாங்கன்னா பெண்கள் வந்து சமைக்க மட்டும் தான் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படி எல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் ஆண்கள் எல்லாம் எங்கள் தாத்தா அவங்களாம் வந்து சமைக்க செய்வாங்க அவங்க சமைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்